பல மொழிகள் வந்து இருக்கலாம் காலப்போக்கில் அது அந்த மொழிகள் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே அதிகமாக ஊடுருவி செயல்பட்டு கொண்டு இருக்கலாம் ஆனாலும் தமிழ்மொழியின் சிறப்பு வந்து வேறு எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க எந்த மொழியில பேசினாலும் தமிழ்மொழியில அந்த இடத்துல பேசி பாருங்கள் அதோட அப்படி என்ன சொல்கிறது அதோட ஒரு ஒரு இதே வந்து அது அத கேட்கும்போதே வந்து நம்பளுக்கு வந்து ஒரு ஒரு புத்துணர்ச்சி வரும் அதனால தமிழ்மொழியோ தமிழ்மொழிக்கு ஈடாக எந்த மொழியவும் சொல்ல முடியாது அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் பிறமொழிகள் உள்ளே வந்தாலும் தமிழ்மொழியை வந்து ஒழிக்க முடியாது நிச்சயமாக தமிழ்மொழியோட சிறப்பு சிறப்பு தான் ஒருத்தரை பற்றி புகழணுன்னாலும் சரி ஒருத்தரை பற்றி ஒருத்தரை பற்றி புகழணுன்னாலும் சரி ஒருத்தரை பற்றி பாராட்டுறது பாராட்டுறது இப்போ ப பட்டிமன்றம் பேச்சு மொழி எது எதுவாக இருந்தாலும் இதில் எல்லாத்துலையும் நம்ம தமிழ்மொழியில பேசும்போது அதோட அழகு வந்து வேறு எந்த மொழிலையும் கிடைக்காது பிறர் மொழி வந்து நம்ம கற்றுக்க ஆசைப்படறது வந்து ஒரு வ அது ஒரு லாங்குவேஜு தான் அவ்வளோ தான் ஆனால் தாய்மொழிக்கு இருக்கிற நம்முடைய தமிழ்நாட்டில் தாய்மொழிக்கு இருக்கிற அந்த தமிழ்மொழிக்கு இருக்கிற சிறப்பு வேறு எங்கேயுமே இருக்காது